இந்த காலத்தில் நெருக்கடி வேலையில்லா திண்டாட்டம் எப்படி இருக்கிறது என்றால் படித்து விட்டு எந்த ஒரு வேலையும் கிடைக்காமல் வீட்டில் கவலையோடு கிடக்கிறார்கள் ஆகையால் அவர்களின் நிலைமை மன வருத்தத்தை அதிகமாக ஏற்படுத்தும் ஆகையால் அரசாங்கம் அவர்களுக்கு படிப்புக்கு ஏற்றவாறு அனைவருக்கும் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்